பெட்ரோல் வெலை ஏறி இருக்கனால பார்த்திங்கனா எங்கள் எங்கள் ஃபேம்லியில் வந்து இப்போ முன்னாடி எல்லாம் எங்கே வேணுனாலும் போகிறதா இருந்தாலும் வர்றதாக இருந்தாலும் பைக்கில் தான் போவோம் பைக்கில் தான் வந்துட்டு இருந்தோம் எவ்வளோ தூரமானாலும் பரவாயில்ல அப்போது பெட்ரோல் வெலையெல்லாம் கம்மியாக இருந்துச்சு இப்போதுலாம் பெட்ரோல் வெலை அதிகமானதுனால் மோஸ்ட்லி அதிகமாக லாங் ட்ராவல்லாம் எதுவும் பைக்கில் போக முடியல வரதும் வர முடிலை போ போய்விட்டு வர முடியல பஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதா இருக்குது அதனால மோஸ்ட்லி இந்த பெ பெட்ரோல் வெலை ஏறுனதில் இருந்து எங்கள் ஃபேம்லியில் ரொம்ப ட்ராவலிங்னு டைம் வந்து அதிகமாக கம்மி ஆயிடுச்சு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு பெட்ரோல் வெலை ஏறுனதில் இருந்தே அப்றம் பெட்ரோல்னால் நிறையா பிரச்சனைகளும் வந்திருக்கு பெட்ரோலு பெட்ரோல் இருந்தால் தான் ஒவ்வொரு நாளைக்கும் வேலைக்கு வண்டியை எடுத்துட்டு போக முடியுது பெட்ரோல் இல்லைனா வீட்லேயே விட்டுட்டு போயிடலாம் யாருக்கிட்டே அவங்ககிட்டயும் இவங்ககிட்டயும் வண்டியை ஓசியில் வாங்கிட்டு தான் போய்ட்டுருக்கோம் வந்துட்டுருக்கோம் மற்றபடி பெட்ரோல்னால் இன்னும் நிறையா பிரச்சனை இருக்குது பெட்ரோல் வந்து வண்டியில் போகிறத்துக்கும் வரத்துக்கும் பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி எங்கேயிமே எடுத்துட்டு போக முடியும் வர முடியும் இப்போ பெட்ரோல் இல்லாததனால சைக்கிளு அதனால் பஸ்ஸு பஸ்ஸு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போகிறதா இருக்குது பெட்ரோல் இருந்துச்சுன்னாக்கா நாங்கள் எங்கள் சவுகரியத்துக்கு எப்போ வேணுனாலும் எடுத்துட்டு போகலாம் எப்படி எப்போ வேணுனாலும் எடுத்துட்டு வரலாம் அதனால் நிறையா பிரச்சனை வந்துடுச்சு இந்த பெட்ரோல் இதுனால் அதுக்கப்புறம் பெட்ரோல்னா அந்த எரிவாயு பாத்தோன்னா அந்த புகைனால அந்த வண்டியை விட்டு வண்டி இப்போ யார்ட்டேயும் வண்டி இல்லாமல் எல்லாம் இல்லை யார்ட்டியுமே எல்லார்ட்டியுமே வண்டி இருக்குது அந்த வண்டியில் போகிறதுனால அதில் இருந்து வந்த உ வ வர புகைனால சுற்றுசூலல்லாம் நிறையா ப்ராப்ளம்மு பாதிக்கப்படுது நிறையா பிரச்சனை எல்லாம் அந்த புகைனாலுமே நிறையா இந்த பிரச்சனை எல்லாம் வருது